ஹலோ வணக்கம் சார் ஓலா கால் சென்டர் நான் செந்தாமரைகுளம் பேசுகிறங்க நான் வந்து பண்ரூட்டி டு சென்னை வந்து ஓலா புக் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி டேட்டுக்கு ஒரு சில சந்தர்ப்ப சூழ்நிலையால் வந்து எனக்கு அன்றைக்கு ட்ராவல் வந்து நான் கேன்சல் பண்ணுறேன் நான் நான் புக் பண்ணியிருந்தேன் என்னுடைய அமௌண்ட் வந்து எனக்கு ரிட்டர்ன் வேணும் சார் அது